நான் வந்து கிருஷ்ணகிரி வகாப் நகர்ல இருக்கேன் எங்கள்து வந்து ரெம்ப பெரிய தோட்டம் மாங்காய் தோட்டம் அதுக்குள்ளாராதான் நாங்கள் இருக்கோம் இப்போ வந்து நிறைய இப்போது எலி இந்த பெருச்சாளி இதெல்லாம் வந்து கிட்சன் குள்ளாற வீட்டில வந்து ஜன்னல் திறந்தாலும் அதுக்கு அப்புறம் வாசல் டோர் திறந்து இருந்தாலும் அதாகவே வந்து புந்துக்கும் அவ்வளோ வசதியாக அவ்வளோ இதாக இருக்குது அதுக்கு அப்போது வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் எலி மருந்து வைப்போம் எலி கூண்டு வைப்போம் இல்லாட்டி எலி மருந்து வைப்போம் அது வந்து சாப்பிட்டு அது வந்து போய்விடும் இறந்துடும் அதிலே மாட்டிகிட்டு இறந்துடுச்சினா நாங்கள் காலையில எடுத்து தூக்கி போட்ருவோம் தூக்கி போட்டு அதுக்கு அப்புறம் அதிலெல்லாம் ஆயெல்லாம் பண்ணி ரொம்ப அசிங்கம் பண்ணிடும் ரொம்ப இது சமையல் அறையில் நிற்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கும் அந்த ஸ்மெல்லுலாம் இதெல்லாம் ஒரு மாதிரியாக கஸ்டமாக இருக்கும் காலையில் எந்திருச்சு போய் பார்த்தா கிட்சனே ஒரு மாதிரியாக வாசனையாக இருக்கும் அதெல்லாம் நாங்கள் கிளீன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் சமைக்கணும் இது பண்ணணும் எல்லாம் வ பாத்திரம் எல்லாம் அது உக்காந்துகிடும்னு சொல்லிட்டு சிங் எல்லாம் கழுவி விட்டுட்டு இஸ்டோவ் எல்லாம் கழுவி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான் நாங்கள் சமைக்கிறதுக்கே நிற்க முடியும் அவ்வளோ தொந்தரவாக இருக்குது அதுக்கு அப்புறம் இப்போது பாத்ரூம் ஆனால் நிறைய காக்ரோச் இருக்குது காக்ரோச்சுக்கு வாரத்துக்கு மூணு வாட்டி நாலு வாட்டி கழுவுவோம் நாங்கள் பாத்ரூமு அப்பப்போ கழுவிட்டு இருந்தாலும் அந்த காக்குரோஜுனால ரொம்ப அது அசிங்கபடுத்திடுது பாத்ரூமெல்லாம் அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் அதுக்கு வந்து ஹிட் அடிச்சிடுவோம் ஹிட்டு அடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் இறந்துடும் அதில் அசிங்கம் ஆகிடும் அது கூட அப்போது அப்போது கழுவி விட்றனும் நான் வந்து கபோடே உள்ளார ஒன்று வச்சுருந்தோம் நாங்கள் பாத்ரூம்க்குள்ளாற கபோடை வச்சிருந்தோம்ல அது கூட நாங்கள் ரிமூ பண்ணிட்டோம் அந்த தொல்லையால் ரொம்ப அசிங்க படுத்துதுன்னு சொல்லிட்டு அதை கழட்டியே நாங்கள் விசாடிட்டோம் அவ்வளோ தொந்தரவாக இருக்குது இங்கே ரொம்ப இது